குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் தண்ணி பற்றாக்குறை ரொம்பவே இருக்கும் அதுக்கு நாம் அளவாக சொட்டுநீர் பாசனம் விட்டு தென்னை மரத்துக்கு காலையில் கொஞ்சம் நேரம் சாயங்காலோம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த தென்னை மரத்தை ஓரளவுக்கு இருக்கிற தண்ணியை வச்சி நல்லா பண்ண பராமரிக்க முடியும் பராமரிச்சா மட்டும்தான் நமக்கு அதனால பலன் கிடைக்கும் இல்லையின்னா அதில் நோய் தொற்று விழுகும் தேங்காய் சிறுசாக வரக்க விழுகும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்குணுன்னா நம்மக்கிட்டிருக்கிற வச்சி தண்ணியை வச்சிதான் அதை பயன்படுத்தணும் அப்போ சொட்டுநீர் காலையில் கொஞ்சம் நேரம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியும் கிணத்துல தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருக்கும் மரத்துக்கும் வெயில் அது சூடு அதிகமாக இருக்கும் அதை நாம் தடுக்கிறது எப்படின்னா சொட்டுநீர் சொட்டுநீர வச்சி காலையில் கொஞ்சம் நேரம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் விட்டு பில்லுகளைலாம் வரக்குல்லாம அதை பூரா கொத்திவிட்டு தண்ணி வேஸ்ட்டாகாமல் அது தென்னை மரத்தை சுற்றியுமே நிற்கிற மாதிரி நாம் அடிக்கடி பராமரிச்சிட்டு வந்தம்னா அந்த தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா காற்று காலம் வருது காற்று காலமுன்னா வாழை மரம் வாழை மரத்தை எப்படி பாதுகாக்கணுன்னா தண்ணீர் அதிகமாக தேங்கி நிற்காமல் பார்த்துக்குணும் ஏன்னா காற்று தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா வேருக்கு அதிகமாக பிடிக்காது பொசு பொதுனு இருக்கிறதுனால காற்றுக்கு உடனே சாஞ்சிடும் அதுக்கு நாம் கம்பத்தை வச்சி நல்லா பராமரித்து கட்டி வாழத்தார் லேசாக வரும் போதே அதுக்கும் இன்னொரு குச்சியை கொடுத்து நல்லா கட்டி வச்சா மட்டும்தான் இந்த காற்று காலத்துக்கு இப்படி நிக் இல்லை அப்படின்னா அது சிறுசாக இருக்கும் போதே காற்றுக்கு உடஞ்சிடும் அப்புறம் இந்த வாழை மரத்துக்கு இப்படிதான் பாதுகாப்பு பண்ண முடியும் வேணுன் அப்புறம் பூச்செடி பூச்செடி வந்தா பனிகாலம் பனிகாலம் வந்துதுன்னா என்ன ஆகுன்னா பூரா கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா விழுகும் பகலில் வெயில் அடிக்கும் நைட்டில் பனி பெய்யும் அப்போ காயறதுக்கு செடி பூரா காயை ஆரம்பிச்சிடும் அதுக்கு நாம என்ன பண்ணணுன்னா லைட்டா மேலே எதாவது அதிகமாக வெயில் உள்ள படாதளவுக்கு அந்த பூக்களை செடியை கொண்டு போய் வைக்கணும் அதை வச்சோம்னா அப்போ அதிகமாக வெயில் உள்ள படாதளவுக்கு பாதுகாப்பு பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சம் உரம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அளவளவாக ஊற்றிட்டு இருந்தோம்னா அந்தச் செடி வாடாமல் வரலாமா பனிக்கு காயாமல் இருக்கும் பூவும் நல்லா வரும்